எங்கள் சமூகத்தில் எல்லாரும் கூடி விருந்து வச்சு மகிழ்கிற ஒரு நிகழ்வுன்னா கோவில் திருவிழா கோவில் திருவிழாதான் நாங்கள் எல்லாரும் ஒன்றுகூடி எப்போதும் ஒன்னாக இருக்கிற ஒரு நிகழ்ச்சி அப்போ எல்லா எங்கள் நிறைய ஊர்லருந்து வெளியில் கல்யாணம் பண்ணிவிட்டு போனவங்களாம் நிறையா பேர் வெளிலருப்பாங்க அவங்க எல்லாம் வருவா ஒரு இடத்துக்கு வருவாங்க வந்து எல்லாரும் நாங்கள் ஒன்னாக சேர்ந்து சந்தோஷமாக இருப்போம் சந்தோஷமாக இருந்து கூடி உட்காந்து பேசி சாப்பிடுட்டு விளையாடி ஒ ஒரு ரொம்ப நாள் கதைகளை பேசி சின்ன பிள்ளைங்களாம் நிறையா பேர் அந்த இடத்துங்லாம் பார்த்துருக்கவேமாட்டாங்க அந்தமாதிரி அந்த பிள்ளைங்க ல கொண்டுகிட்டு வந்து ஒரு இடத்துல எல்லாரும் ஒன்னாக இருந்து விளையாடுவோம் விருந்து வைப்போம் மதியானத்தில் விருந்து வச்சு சாப்பிடுவோம்